இப்போ இருக்கற கொழந்தைகளுக்கு ஆங்கிலத்தோடய மோகம் தான் அதிகமாக இருக்குது குழந்தைகள் தவறு மட்டும் இல்லை அது பெரியவர்களுடைய தவறும் தான் சொசைட்டியும் அப்படிதான் இருக்குது ஆங்கிலத்துக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம தாய்மொழியான தமிழுக்கு முக்கியத்துவம் அவ்வளவாக கொடுக்குறதில்ல ஆனால் தாய்மொழி தமிழ் கற்கறதுதான் ரொம்ப அவசியமான ஒன்று அப்படி தாய்மொழிய கற்றுக்கறதனால தான் அதன் மூலமாக தமிழ் மொழியையும் நம்ம வளர்க்கலாம் நம்ம மொழி வந்து நம்ம மொழில நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் வெளியிடுவது மூலமாக தாய்மொழியில் கல்வி கற்றுக்குறதுனால புரிதல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லோரும் ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்குவாங்க மற்ற ஒரு மொழிய கற்றுக்கிட்டு அதிலிருந்து வந்து படிச்சு புரிஞ்சுக்கறத விட நம்ம தாய்மொழி தமிழ்லையே நல்லா படிச்சு அதில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் தாய்மொழி கற்பது தமிழ் மொழி வந்து கற்பதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனாலே தமிழ் மொழியையும் நம்ம வளர்க்கலாம் கொழந்தைகளுக்கு நிறைய இலக்கியம் இலக்கணம் பற்றியெல்லாம் நல்லா சொல்லித்தரலாம் அதெல்லாம் தெரிஞ்சதினால அறவழியில் நடப்பது எப்படி இதை பற்றியெல்லாம் தமிழ் நிறையா சொல்லுது அதனால் தமிழ் கற்றுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்